நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணுற அன்றைக்கி மொதல் என்ன வேணுன்னால் ஆடு மாடு மாடு முக்கியமாக வேணும் ஆடு மாடு எதுக்காண்டி வச்சிருக்கோன்னால் விவசாயம் பண்ணுறக்காண்டி வச்சிருக்கோம் விவசாயம் எதுக்காக பண்ணுறோன்னா ஆடு மாடுக்காண்டி தான் இப்போ மாடு வச்சிருக்கேன்னால் காலையில் பா காலையில் பத்திக்கு போய் காட்டில் விவசாயம் பண்ணுறதுக்காண்டி ஒழவ விடுவோம் மாட்ட கொண்டு போய் ஒழவு விட்டு காலையில் கொண்டு போய் மாட்டை ஒழவுவோம் ஒழவ விட்டு விவசாயம் பண்ண ஆரம்பித்திடுவோம் விவசாயம் பண்ண காட்டில் நல்லா தண்ணி பாய்ச்சி நல்ல நெட்டு நண்டுவோம் நெட்டு நல்லா நட்டுட்டு அதுக்கப்பறம் ஆடு மாடை க போய் கட்டிட்டு ஆடு மேய்ச்சிட்டு ஆடை வந்து காலையில் வந்தோடனே சாய்ந்தரம் பன்னெண்டு மணி ஆனோடனே பன் நைட் மதியம் பன்னெண்டு மணி ஆனோடனே பாலை கறப்போம் பாலை கறந்து நல்லா பாலை கறந்து நம்ம சின்ன கை கொழந்தைங்களுக்கு அவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுப்போம் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்போம் பால் விற்பனை செய்வோம் அது பண்ணுறதுனால எங்களுக்கு நிறையா இது கிடைக்கிது லாபம் கிடைக்கிது இப்போ வந்து நாங்கள் விவசாயம் எதுக்காண்டி பண்ணுறோன்னா மக்களுக்காண்டி தான் மக்களுக்காண்டி தான் நாங்க ள்விவசாயமே பண்ணுறோம் விவசாயம் வந்து இப்போ ஒரு விவசாயம் வந்து ஒரு உயிர் நம்மளுக்கு வந்து தேவையான பசி விவசாயம் எதுக்கு பண்ணுறோன்னா ஒவ்வொரு நா ஒவ்வொரு கிராமத்துலேயும் விவசாயம் பண்ணுறது எதனாலன்னால் மக்களுக்காண்டி தான் மக்கள் சோறு சாப்புடுறதுக்காண்டி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் வந்து மற்றவங்க வந்து விவசாயம் விவசாயம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விவசாயம் வந்து முக்கியமே கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் விவசாயம் பண்ணியே தீரணும் விவசாயம் பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இது கிடைக்குது விவசாயம் வந்து எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா விவசாயம் கன் விவசாயம் எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா ஒரு இதுக்காண்டி தான் பண்ணுறாங்க மக்களுக்காண்டி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆடு மாடு நம்ம எதுக்கு வச்சிருக்கோன்னால் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் அதுக்காண்டி தான் இப்போ ஆடு புழுக்க வந்து நாங்கள் விவசாய உரமா போட்டு வளர்க்குறோம் இப்போ ஆடு மாடு வச்சிருக்கோன்னால் ஆடு ஆடுப் இப்போ இப்போ மாட்டுப்பொங்கல் வந்துச்சுன்னால் ஆடு மாட்டை நல்லா குளிப்பாட்டி நாங்கள் ஆடு மாடு செழிப்பாக நல்லா வளர்ப்போம் வளர்த்து அதுக்கு நல்லா பாதுகாப்போம் நல்லா பாதுகாத்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கா இல்லையாணுட்டு பார்த்து அது என்னென்ன ஏது செய்து என்ன செய்துன்னு எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்கள் வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கனால் எங்களுக்கு ஆடு மாடு எங்களுக்கு செழிப்பா இருந்து ஆடு மாடு நல்லா இருந்தாத்தான் நாங்களும் நல்லா இருப்போம் ஏன்னால் நாங்கள் விவசாயம் பண்றதுக்கு காரணமே ஆடு மாடு தான் ஆடு மாடு இருக்கறதுனால் தான் எங்களால் விவசாயம் பண்ண முடியுது ஆடு மாடு இருக்கறதுனால் தான் எங்களால் விவசாயம் பண்ண முடியுது அதனால் தான் நாங்கள் கண்டிப்பான முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போவுமே தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டே இருக்கனால் எங்களுக்கு ரொம்ப ஆரோக் ஆரோக்கியமாக இருக்குது அப்பறம் இப்போ விவசாயம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் விவசாயம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னால் மக்களுக்காண்டி தான் விவசாயம் விவசாயம் ஒரு சில நேரத்துக்கு எல்லாத்துக்கும் உதவுது விவசாயம் தான் மெயின்னு இப்படி கிராமத்தில் மொதலில் விவசாயம் தான் ஒரு கிராமத்து ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கனால் நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இப்போ ஆடு மாடு கோழி இருக்கும் கோழி நாங்கள் கோழி ஒரு நாற்பது கோழி வளர்க்குறோம் நாற்பது கோழி வளர்க்குறோன்னா கோழி வளர்த்து நாங்கள் விற்பனக்கு பண்ணுறோம் விற்பனை பண்ணுறதுனால எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அங்கே மாட்டு மாட்டுத் தொழுவுல கூப்பிட்டு போய் நாங்கள் மாட்டை குளிப்பாட்டியும் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி மாட்டை குளிப்பாட்டி நாங்கள் நல்லா இயற்கையாக நல்லா விளாடுவோம் அதுக்கு நல்லா மாட்டு கொம்பு பெயிண்ட்டுலாம் அடித்து நல்லா இயற்கையாக மாடை செழிப்பாக பார்த்துக்கிருவோம் அதனால் எங்களுக்கு ஆடு மாடு வளர்க்கறதுனால் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக சமூகம் நல்லா செழிப்பாவும் இருக்கும் இதனால் தான் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இதுவாக இருக்குது எங்களுக்கு ஆடு மாடு வளர்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நாங்கள் விவசாயம் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துட்டு நல்லா சிறப்பாக விளாடுவோம் இதே தான் நாங்கள் இது மாடை வச்சிக்கிட்டு இன்றைக்கு ஆடு எதுக்காக வளர்க்கறோன்னா ஆட்டு புழுக்க வந்து காட்டுக்கு உதவுகிறது காட்டு உரத்துக்கு ஆடு மாடை வந்து வளர்க்கறக்கு மக்கள் வந்து ஆடு மாடு கண்டிப்பான முறையில் வளர்க்கணும் வளர்த்தாத்தான் நம்மளுக்கு கடைசியில் விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செழிப்பாவும் இருக்கும்